ஆ சொல்லுங்கம்மா என்ன சொல்லுங்க என்ன வேணும் ஆமாம்மா காய்கறி ஆமா காய்கறி கடை தான் இது என்ன வேணும் உங்களுக்கு சரி சரி

ம் சரி ம் ரைட் சரி ம் சரி என்ன உங்களுக்கு என்ன பார்த்தா மொத்தமாக கேட்குறிங்க அப்புறம் நாங்களாக அதில் எதாவது உங்களுக்கு கொஞ்சம் தள்ளிக்கிட்டு கொடுக்குறோம் எதோ ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னா நான் கிலோ அறுபது ருபான்னு அவரக்காய் விற்றுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு வேணும்னால் இப்போ மொத்தமாக கேட்கறனால ஒரு அஞ்சு ரூவா கம்மி பண்ணி அம்பத்தஞ்சு ருபானு போடலாம் வெங்காயமெல்லாம் மலிவு தாம்மா வெங்காயம் தக்காளியெல்லாம் அஞ்சு அஞ்சு கிலோவே நூறுரூவாய்க்கு வருது உங்களுக்கு அந்த வெங்காயமெல்லாம் வந்து அஞ்சுக்கிலோ நாலுக்கிலோ நூறுரூவாய்க்கி வருது அதெல்லாம் கொறைச்ச தான் காய்கறி மட்டுந்தான் கொஞ்சம் கூடுதலாக தெரியுது இருந்தாலும் நான் உங்களுக்கு கொறைச்சு போட்டே தரேன் இந்த காய்கறியெல்லாம் நல்ல புது காய்கறி இந்த லோக்கல்ல வெளைஞ்ச காய்கறி தான் கொண்டாறேன் ம் ம் ம் உங்களுக்கு நாற்பது ருபா ரேட்டுக்கு வேணுமா இருக்குது இருக்குது அவரைக்காயே வந்து உங்களுக்கு பந்தல்ல அந்த இந்தக்காயை கொழுப்பாக வரமாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேட் கூட சாதாரணமாக குத்தவரையாக இருக்கிறது நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு கொடுக்கலாம் நாற்பதுருவான்னு அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காதேன்னு பார்த்தேன் அதுக்கு தேவைக்கு போடுறதுக்கெல்லாம் இந்த ப ப பெரிய அவரக்காய் இருக்குது பாருங்கள் அவரை சாப்பாடு சாப்பாட்டில் போடுறதுக்கு அது நல்லாயிருக்கும் வாங்க நீங்கள் நேரில் வாங்க நான் உங்களுக்கு நேரில் வாங்க நீங்கள் நேரில் வாங்க நான் பேசி உங்களுக்கு இல்லை நீங்க நேரில் வந்து பார்த்துட்டு போங்க நான் என்ன காய்கறி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அனுச்சி விட்டுறேன்

ஆ இருக்குது இருக்குது இருக்குது இருக்குது ஃபோன் பே இருக்குது நீங்கள் சரி ரைட் ஆ ஓகே ஓகே ம்